நான் எழுத நினைக்கின்ற விஷயம் இந்த சமூகத்துக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சமூக ஏற்றத்தாழ்வு பற்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ ஒரு பொது கிணறுலேருந்து தண்ணி எடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்கிற காலம் போய் இப்போ பொதுவாக குடிக்க வர தண்ணீரியில் மலத்தை கலக்கிற காலத்தில் இப்போ நம்ம வந்துட்டோம் ஆக இப்படி சிந்தனையில் மலம் ஏறி போன மனிதர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக வராது அந்த ஒரு சமூக ஏற்றத்தாழ்வு மறந்து ஒரு மனிதத் தன்மையோடு நடக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு ஒரு மிருகமாக இருந்தாலும் அவன் மனிதனாக மாறுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பள்ளியில் ஒரு படிக்கப்போகிற கல்லூரிகளில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்னுமுமே அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும் போது தமிழகம் ஏன் பின்னோக்கி இன்னும் போயிகிட்டே இருக்குது இன்னும் போகப்போக இன்னும் வடக்கன்ஸ் மாதிரி தான் மாறிட்டு போயிருவாங்களோ அப்படி என்ற ஒரு பயமும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது சமூக ஏற்றத்தாழ்வுகளை மறந்து எல்லோரையும் மனிதர்களாக நினைத்து பழக வேண்டும்